ஹலோ ஆ சார் வணக்கங்க சார் சார் ரோடு வேலையெல்லாம் எந்த மட்டத்துலைங்க சார்ருக்குது ஆ சார் கவுர்மெண்ட்லிருந்து ஆர்ட்ரு வந்துருச்சுங்க நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து முழு வேலையும் முடிச்சாகணும் வேலை வந்து ரொம்ப மெதுவாக போயிட்டிருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கனா நல்லாருக்குங்க சார் சேரிங்க சார் சேரிங்க சார் ஆம் சார் ஒரு நாளைக்கு முப்பது மீட்டர் நீங்கள் போட்டாகணும் நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து சேர்த்து ஆள் போட்டுக்கோங்க ஆள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் முடிங்க சார் அந்த ஒர்க்கை ஏன்னா அதுக்கப்புறோம் உங்களுக்கு காலம் ஆக ஆக கவுர்மெண்ட்லருந்து கிடைக்கிற செக்கு இதெலாம் வந்து உங்களுக்கு டிலே ஆகும் நீங்கள் அதுக்கப்புறோம் வந்து என்ன கோச்சிக்கூடாதுங்க சார் ஏன்னால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து முப்பது மீட்டருங்கிற பட்சத்துக்கு நீங்கள் போடுறதுன்னால் நீங்கள் குறஞ்ச பட்சம் வந்து இப்போ இருக்கற ஆளுகளோடு நீங்கள் டபிள் மடங்கு நீங்கள் ஏற்றி போடணும் டைமும் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணுங்க சார் ஏன்னா மழை நம்ம வந்த காரணம் சொல்கிறீங்க அப்படிங்கிறது சரி தான் ஆனால் மழை நீங்கள் காரணம் சொன்னீங்கன்னாலுமே மழை வந்து போன மாதம் பெஞ்சது இந்த மாசத்துல வந்து நீங்கள் அதை சரிப்படுத்தி கொண்டுப் போணுங்க சார் அதை சரிங்க சேரிங்க சார் சார் அது அது அதுக்குதாங்க சார் உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்ருக்கீங்கங்கிறதுனால தான் நீங்கள் ஏற்கனவே பண்ண இதுலிருந் நீங்கள் இது பண்ணி கோட் பண்ணி கொடுத்தனால தான் திரும்பியும் வந்து உங்களுக்கே கொடுத்துருக்காங்க கவுர்மெண்ட் வந்து அதனால் தான் உங்கள் கையில் கொடுத்துருக்குது நீங்கள் அதை டைத்துக்கு முடிச்சீங்கனா தான் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பணமுமே வந்து ரிலீஸ் ஆகுங்க சார் நீங்கள் அந்த வேலையை முடிக்க முடிக்க ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆய்டும்

சார் அ அதுக்கு அதுக்கு சார் அதுக்கு கவு கவுர்மெண்ட்லிருந்து கண்டிப்பாக வந்து எங்கள் என் சைட்லிருந்து நான் வந்து அதுக்கானதை வந்து பேசியிருக்கேன் ஏற்கனேவே நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம இது பண்ணி தான் வந்து சொல்லியிருக்குதுங்க நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டிங்க அப்படின்னா முழுசா முடிச்சதுக்கப்புறோம் கவுர்மெண்ட்லிருந்து மொத்த பணமுமே வந்து உங்களோடு இதுக்கு வந்து அங்கீகாரம் பண்ணி வந்துடுங்க உங்களுக்கான அதுக்கான ஆர்டரும் வந்துடும் நீங்கள் வந்து அதை வந்து இது இது பண்ணிக்கோங்க சார் வேலையை மட்டும் கொஞ்சம் வேகமாக்கிக்கோங்க சார் சார் முடிஞ்சளவு அளவுக்கு நீங்கள் ஓ ரெண்டு மாசன்னு இழுக்காம ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க சார் அப்போ தான் இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துக்குமே சரியாக வருங்க ஆமாங்க சேரிங்க சார் சேரிங்க சார் தேங்க்யூ நன்றிங்க